எங்கள் பகுதியில நடக்கிற குற்றம் பற்றிய என்னோட கருத்துன்னா குற்றம் நடக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறவந்தான் சில பல குற்ற செயல்களைலாம் ஈடுபடுவான் ஸோ அவனாக திருந்தினாதான் இந்த குற்றம் நம் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு அவனாக திருந்தினாதான் நம்ப போய் சொன்னாலும் அவன் அதை எடுத்துக்கமாட்டான் ஸோ தப்பு பண்ணுறவன் அவனாக திருந்தினாதான் திருந்துவான்னு நினைக்குறேன்